இப்போ இருக்கிற இந்தியா சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதங்கள் வந்துட்டு நிறையா சொல்கிறாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்ட்டீன் மீனவர் அது மாதிரி நிறையா சொல்கிறாங்க அதில் நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் நிறைய பண்டிகைகள் தான் இப்போ ஹிந்துக்கு பார்த்தோன்னா பொங்கல் தீபாவளி விநாயகர் சதூர்த்தி அது மாதிரி நிறையா ஹிந்துக்கள் பண்டிகை இருக்குது முஸ்லீம் பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொகரம் ரம்ஜான் பக்ரீத் இதே மாதிரி பண்டிகையெலாம் இருக்குது கிறிஸ்ட்டினுக்கு வந்துட்டு கிறிஸ்த்துமஸ் புனிதவெள்ளி அது மாதிரி நிறையா சொல்லுவாங்கள் இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷியம்னா ஹிந்துக்கள் பண்டிக்கையில தீபாவளி பொங்கல் இதெலாம் ரொம்ப பிடிக்கும் இதில் வேற்றுமையில் ஒற்றுமையாக அப்படின்னு என்ன சொல்லுவேன்னால் இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கோவில் இல்லை மசூதி இல்லை ஏதாவது சர்ச்சு அது மாதிரி இடத்துக்கு போனோம்னால் அங்கே ஹிந்துவும் வருவாங்கள் கிறிஸ்ட்டின் முஸ்லீம் எல்லோருமே வருவாங்கள் அது மாதிரி ஹிந்து கோயிலுக்கு போணும்னாலும் முஸ்லீம் கிறிஸ்ட்டின் அவங்களெலாம் வருவாங்க முன்னாடி காலத்துலெலாம் வந்துட்டு ஹிந்துவெலாம் ஹிந்து கோவில் முஸ்லீம்னால் முஸ்லீம் மட்டுந்தான் கிறிஸ்ட்டின்னால் கிறிஸ்ட்டின் மட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ம மதங்கள் வேறு வேறு இருந்தாலுமே அவங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்ட்டின் அப்படின் பாக்காமல் எல்லோருமே வந்து ஒற்றுமையாக வந்து வந்துட்டிருக்காங்க அவங்கவங்க மதங்களை பற்றி யோசிக்காமல் எல்லோருமே சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவிலுக்கு அவங்கவங்க மதம் இருந்தாலுமே வராங்க அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம ஹாஸ்ப்பிட்டல்ல இது மாதிரி இடத்துக்குலாம் போனோம்ன்னா இப்போ ரத்த தானம் செய்யிறப்போது வந்துட்டு ஓ பாஸிட்டிவ் ப்ளட் குரூப் பி பாஸிட்டிவ் அது மாதிரிகள் ரொம்ப வந்துட்டு ஹிந்து மதம் வந்துட்டு ஹிந்துக்கு தான் கொடுக்குணும் முஸ்லீம் வந்துட்டு முஸ்லீம் தான் கொடுக்குணும் கிறிஸ்ட்டின் வந்து கிறிஸ்ட்டினுக்கு தான் கொடுக்குணும் அப்படின் இல்லாமல் ஹிந்து முஸ்லீம் கிரிஸ்ட்டின் எந்த ரத்தம் கிடைக்குதோ அவங்களெலாம் வந்துட்டு கொடுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னும் சொல்லலாம்